ஹலோ ஏங்க ட்ராக்ட்ரு ஆப்ரேட்டராங்க இது க கயனி ஒன்று இப்போ ஒரு பத்து ஏக்கரு விழுவுணும் சேடை ஓட்டணும் இன்றைக்கு வந்தாலும் பரவாயில்லை அட்வான்ஸ் எதனால் வேணுன்னால் வாங்கிகிட்டுப் போகவா பத்து ஏக்கரு பத்து ஏக்கரு அஞ்சு ஏக்கரு பயிர் செய்யணும் அஞ்சு ஏக்கரு புழுதி ஓட்டணும் தர்பூசணி போடுறத்துக்கு நீ வந்து எதனால் சரி ஆ ஆ ஆ ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபாயா பத்து ஏக்கருக்கு இருபதாயிரம் அப்படின்னா இருபதாயிர ரூபா ஆகுதே பத்து ஏக்கருக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கயப்பாக்கம் ஆ இருபதாயிரம் இருபதாயிரம் என்ன வேலையாக இருக்கிறீங்களா என்ன

ம் சரி சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க அட்வான்ஸ் சொல்லி அட்வான்ஸ் வாங்கிக்கங்க சரக்கு செலவா சரி சரி அந்த டீசல் செலவு எல்லாம் செலவெல்லாம் சொல்கிறீங்களா சரி சரிங்க சரிங்க நீங்கள் வந்துடுங்க மழை வர்றா மாரிருக்குது சரி சரி சரி நான் பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க